எங்கள் வீட்டுத் தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா மண்வெட்டி அப்புறம் களை எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கொத்து அப்புறம் அருவாள் அப்புறம் பார்த்திங்கன்னா அருவாமனை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இதில் விறகு வெட்டுறத்துக்கான ஒரு கருவி அந்தமாதிரி வந்து நிறையா கருவிகள் பயன்படுத்துவோம் இது எதுக்கு பார்த்திங்கன்னா மெய்னாக வந்து உங்களுக்கு தோட்டத்தில் வந்து புல் பூச்சிலாம் வந்து நிறையா ஒரம்னால வந்து அதையும் வந்து களை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு இது கொத்து வச்சி அந்த முதல்ல புல்லுகள்லாம் அகற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம ஆளாக வேண்டி இருக்கிறதுனால அந்த கொத்து பயன்படுத்துவோம் மற்றபடி கடப்பாரைலாம் வச்சி பார்த்திங்கன்னா தோண்டி செடி நடுறத்துக்கு இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் கடப்பாரையும் மண்வெட்டியும் இருந்தால் தான் வந்து பெரிய பெரிய குழிகளை தோண்டி அகலமான குழியை தோண்டும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரம் போடுறதும் மண்ணு மணல்லெல்லாம் போடும் போது பார்த்திங்கன்னா செடியும் வந்து நல்லா வரும் இப்போ மரம் மாமரம் இந்தமாதிரி சப்போட்டா இந்தமாதிரி நிறைய மரங்கள் வைக்கும் போது பார்த்திங்கன்னா சின்ன இதுலேயே வந்து ஒரு ரெண்டுக்கு ரெண்டு அந்தமாதிரி அகலமான ஒரு குழி தோண்டினா தான் அந்த விதை அந்த கொட்டையை தான் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த விதை நல்லா ஊனி அந்த அதை தண்ணி தேங்கிறக்கும் வந்து அது நல்லாயிருக்கும் அது அதுக்காக வந்து பயன்படுத்துறது வந்து கடப்பாரையும் வந்து கொத்தும் தான் வந்து நம்மளுக்கு இதாருக்கும் மண்ணை வந்து அள்ளி போடுறதுக்கு வந்து ஒரு ஒரு பேசின் மாதிரி ஒரு சட்டி மாதிரி ஒன்று வச்சிருப்போம் அதிகமாக அது யூஸ் ஆகும் இப்போ அருவாள் கருக்கருவாளும்பாங்க இது வந்து புல்லெல்லாம் கொஞ்சம் அறுக்கும்போது பார்த்திங்கன்னா அதை அப்படியே அறுத்து நம்ம அதையே எடுத்து களையை அந்தப்பக்கம் வீசிடலாம் மற்றபடி எந்தவிதமான பூச்சி புழுவெல்லாம் இந்தமாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம தடி கம்பெல்லாம் வந்து உள்ளே வச்சிருப்போம் அந்த தோட்டத்துக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத வந்து நம்ம தோட்டத்தை வந்து நம்ம தூய்மையாகவும் மற்ற அழகாகவும் அமைக்கிறத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம்